எங்கள் மாவட்டத்தில் அப்படி என்னன்னா என்னது சென்னையோட தலைநகரமாக கடலூர் தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து சிறப்பாக சொல்வாங்க அது தான் வந்து இந்த எங்களோட சொல்வாங்க அது எதுக்காக இருந்துச்சுனா இது தான் வந்து கடலோர பகுதிகளில் இதாச்சி இப்பறம் அப்பறம் சிறப்பாக இன்னொன்னு சொல்வாங்கனா சுத்த தமிழ் அதாவது தமிழில் வந்து தமிழை வந்து ரொம்ப கரெக்டாக பேசுகிற என்னது சரியாக பேசுகிற மாவட்டம் அப்படின்னா அது கடலூர் தான் அப்படின்னு சொல்வாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வழி வழியாக கூறப்பட்டு வர ஒரு என்னது ரொம்ப பெரிய எடம் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலு அங்கே தான் அங்கே அதோட சிறப்பு என்னன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அந்த சிதம்பரம் அவர் நடராஜர் இருக்காருல அவரோட வலது கால் ஓட கட்டை விரலில் தான் வந்து இந்த உலகத்தோட மையப்புள்ளி இருக்கு அந்த சிதம்பரம் வந்து எங்கள் கடலூரில் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை அப்புறம் இன்னொரு இதுன்னா வள்ளலார் வள்ளலார் வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி எல்லா மதத்தையும் ஒன்றாக்குறாங்க அப்புறம் எல்லோருக்கும் பசி போக்கணும் அப்படின்றதுலாம் அவர் சொன்னதால் அவரோட புண்ணியத்தலம் வந்து எங்கள் ஊரில் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை